ஹலோ ஏங்க கிரில் கடைங்களா ஆ சரிங்க சரிங்க சரி எனக்கு நான் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கேன் இங்கே எங்களுக்கு கிரில் கேட் உண்டாக்கணும் இதே எங்கள் ஏரியாவில் தான் அப்போன்னாக்கா நீங்கள் ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு நீங்கள் செஞ்சு தருவீங்க ஆ கிலோ ஒரு கிலோ ஆமா அப்புடின்னா எங்களுக்கு ஒன்று செய்யுங்க எப்போது வரீங்க நீங்கள் ஆ சரி ஓகே ஓகே ஓகே அப்போ நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு அப்போ பார்த்துட்டு பேசிக்கலாம் எத்தனை கிலோ ஆகுன்றது நீங்கள் தான் பேசணும் ஓகே சார் ஆ சரி நீங்கள் தான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஓகே ஓகே